நான் சின்ன வயசில் பார்க்கும் போது ரொம்ப ஏதாவது மன சோர்வாக இருந்துச்சுன்னா என் ஃப்ரென்ஸ்ஸுங்களோடய போய் நல்லா ஜாலியாக விளையாடுவேன் அப்போ விளையாடும் போது இந்த ஸ்கிப்பிங் ரன்னிங் அந்த மாதிரிலாம் விளையாடும் போது நல்ல ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக விளையாடும்போது மனசில் உள்ள கவலை எதுவுமே தெரியாது இப்பவுமே நான் ஃபோன்லெல்லாம் ஏதாவது மனதுக்குள்ள ஏதாவது அழுத்தம் ஏதாவது இருந்துச்சுன்னா டக்குன்னு கேம் குள்ளே தான் போவேன் கேம் குள்ளே போய் நம்ம விளையாட விளையாட அது மனசில் உள்ள அழுத்தமெல்லாமே குறைஞ்சிரும் நான் கேம் விளையாட விளையாட நம்மளுக்கு அந்த கேமில் தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்பவும் போது நம்மளுக்கு அந்த மனசில் உள்ள கவலை சோகம் எல்லாமே அந்த கேமில் மூலிமா நம்ம எல்லாமே போயிடும் அது சின்ன வயசுலெல்லாம் நான் நிறையா ஃப்ரெண்ட்ஸ்ஸுளோல்லாம் நல்லா ஜாலியாக விளையாடும் போது கவலை இருக்காது இந்த படி கேமில் இன்ட்ரெஸ்ட் காட்டும்போது கவலை எல்லாமே போயிடும் நல்ல ஜாலியாக விளையாடிகிட்டு இருப்போம் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும்